கடந்த பத்து ஆண்டுகளாக இந் இந்தியாவில் வேலைவாய்ப்புனு பார்த்தா ரொம்ப சுலபமாக வேலை செய்கிறது என்னென்னு பார்த்திங்கனா யூட்யூப் சேனல் நிறையா ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க அதில் வந்து நிறையா வீடியோ எடுத்து சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போட்டு அதில் வந்து நிறையா வருமானம் பார்க்குறாங்க அதுலேயே வந்து பல லட்சக் கணக்கில் வந்து வருமானம் பாத்துர்றாங்க அதுவும் இளைஞர்கள் பார்த்திங்கனா நல்லா படித்து இவங்கள்லாம் வந்து எதுக்கு வெளியில் போய் வேலை செஞ்சுக்கிட்டுனு வீட்லேயே வந்து கம்ப்யூட்டரை வாங்கி வெச்சு சிஸ்டம் ஒர்க்கு பார்த்து அதுலேயே வந்து லட்சக் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்றம் கலைஞர்கள்னு பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து தெருக்கூத்து போட்டாலே வந்து அவங்க வந்து ஒரு வாரம் ஒ ஒரு வாரத்துக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி பாத்தாலே வந்து ஐநூறு ஆயிரம் இப்படி தான் வந்து வாங்குவாங்க ஆனால் இப்போது பார்த்தோமுனா இந்த ந ஸ்டாண்ட் அப் காமெடின்னு டிவி சேனல் யூட்யூப் சேனல்லு ட்விட்ரு இதுலெல்லாம் வந்து போட்டுட்டு அவங்க சும்மா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பல லட்சம் எல்லாம் வந்து வாங்குகிறாங்க அது மாதிரி வாங்கியும் பழகிட்டாங்க அது மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்றம் சு சுற்றுலான்னா நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எந்த ஏரியாவுக்கு போனோமுனா நல்லா இருக்கும்ன்னு வந்து ஒடனே வந்து சேனல் பார்க்குறோம் அதுக்கு வந்து அவங்க சப்ஸ்க்ரைப் போட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு போனால் இது நல்லா இருக்கும் நிறையா ப்ளேஸ் இருக்குது பார்க்கறத்துக்கு அப்டினு அவங்க யூட்யூப் சேனல் வந்து விளம்பரப்படுத்தி அதுலேயே வந்து பல லட்சம் வருமானம் பார்த்துக்குறாங்க இது மாதிரி வந்து உ உடல் உழைப்பை விட மூளை வெச்சு சம்பாதிக்கிறத்துக்கு தான் இளைஞர்கள் அதிகமாக விரும்புகிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து அது மாதிரி தான் வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இளைஞர்களும் அதை தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறான் படித்தவங்களும் அப்படி தான் படிக்காதவங்க அவங்க வந்து நார்மலாக வந்து ரெ ரெகுலராக அவங்க செய்கிற வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க படித்தவங்கள்லாம் வந்து உடல் உழைப்பை விட அவன் மூளை வெச்சு அறிவு அறிவு அறிவால் வந்து எப்படி சம்பாரிக்கிலாம் தான் பார்த்துட்டு வீட்லேயே வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க